ஹலோ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சரிங்க அதில் ஃபைவ் ஜி போர் ஜி போட்டுக்குறீங்களா சரி ஏர்டெல்லே போட்டுரலாங்க ஆ நாங்களே வந்து செ செஞ்சு கொடுத்துருவோங்க ஆ எல்லாம் கொடுத்துருவோங்க கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோங்க

வரும் வரும் வருங்க இது புக் பண்ணி ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் ஒரு வாரத்தில் வந்துடுவோங்க அதெலாம் இல்லைங்க ஆ கம்ப்ளீட்டாக செக் பண்ணி அதெல்லாம் கொடுத்துருவோங்க நீங்கள் சொன்னீங்கன்னால் உடனே வந்துடுவோங்க எல்லாம் எதாக இருந்தாலும் அதைப் பார்த்து எதாக இருந்தாலும் பார்த்து கொடுத்துருவோங்க நீங்கள் ஃபைவ் ஜி போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீட்டாக செஞ்சு கொடுத்துர்றோங்க

என்ன ஒரு அஞ்சு ரூபா ஆறு ரூபாக்குள்ள வருங்க எல்லாம் மொத்தமாக செலவோடு சேர்த்து ஆ பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க பண்ணிக்கலாங்க ஆ பண்ணிக்கலாங்க இல்லை ஸ்பீட்டெலாம் குறையாது ஸ்பீட்டெலாம் குறையாதுங்க நீங்கள் எப்படி சொன்னாலும் செஞ்சுக்கலாங்க ஒரு மாதம்ன்னா மூணு மாதம் கூட போட்டுக்கலாங்க மூணு மாதமும் போட்டுக்கலாங்க மொதல் வாரத்திலியே வருங்க பத்து தேதிக்குள்ளே வருங்க பத்து தேதிக்குள்ளே வந்துடுங்க ஆமாம் ஆமாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் ரொம்பலாம் பெனால்ட்டி போடாது சும்மா ஒரு கம்மியாக ஒரு நூறு ரூபா நூற்றி இருபது ரூபா போடுவாங்க ஆ வராதுங்க வராதுங்க அதெல்லாம் கொடுத்துருவேன் எல்லாம் நாங்களே கொண்டாந்துடுவோங்க சரிங்க எல்லாமே நாங்கள் கொண்டாந்துடுவங்க நீங்கள் ஆர்ட்ரு குடுத்தீங்க நாங்கள் எல்லாம் கொண்டாந்துடுவோங்க

இல்லை அதெல்லாம் வெயிட் பண்ண வேண்டியது இல்லைங்க அதெல்லாம் வெயிட் பண்ண காலைல கொடுத்தம்னா உங்களுக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒ ஒரு இது ஆயிடுங்க ஆ க்ளீன் ஆயிடுங்க அப்படில்லாம் அப்படில்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆ அப்படில்லாம் ஒன்றும் கிடையாதுங்க காலையில் கொடுத்தோம்னா ம சாயந்திரமே வேலை செய்யுங்க எல்லாம் வைச்சுருவோங்க சரிங்க வாங்க சார்